எனக்கு பிடித்தது கேம் கேமில் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் வந்து நம்மை ஃபேஸ் புக்கை லாகின் பண்ணி விளையாடலாம் கெஸ்ட்டில் சாதா மாரி விளாடலாம் இல்லை கூகுளில் கனெக்ட் பண்ணி விளாடலாம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணிணது வந்து ஃபேஸ் புக்கு தான் ஃபேஸ் புக்கில் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஐடி போட்டு உள்ளே போய்விட்டு முதல்ல நம்ம பேர் கேட்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேர் வெச்சுக்கிலாம் பேர் வெச்சு கீழே வந்து கேம்மோடய இதுவாக கேம்மோடய மாடலெல்லாம் சொல்லுவோம் ரேங்க்கெடு சிஎஸ் ரேங்க்கெடு பிஆர் ரேங்க்கெடு சிஎஸ்ஸு சிஎஸ்ஸு லோன் னெஃப்பு அது அப்புறமேட்க்கா தீம் காேடிங் ஃபயிட்டு அதில் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறத் இதுக்கு அதிகமாக கேரெக்ட்ரு இருக்கும் கீழே கே கேரெக்ட்டிருக்கும் அல்லாக் இருக்கும் அயோட்டா இருக்கும் ஊக்காங் இருக்கும் ஃபுட் பால் கேரெக்ட்ரு இருக்கும் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்குன்னா கே கேரெக்ட்ரு தான் வெச்சு புஷ் பண்ண முடியும் ரேங்க்கு கே கேரெக்ட்ரு வெச்சு ரேங்க் புஷ் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்னா மேட்ச் விளாடப் போகிறிங்கன்றதுக்கு ஒரு ஒரு கேரெக்ட்ரும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அது மேட்ச் உள்ளே போய்விட்டு பிடிக்கும் செட்டிங்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட்டிங்ஸ்ஸு வச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட்டிங் வைச்சென்னா கேமுள்ளே போய்விட்டு இது கூடை மாரி ஒன்று கூடையில் போய்விட்டிங்கன்னா கன்ஸ் எடுத்து கேட்கும் கன்ஸில் வந்துட்டுன்னா எவ்வளோ கன்னு இருக்கும் பிஸ்டலிருக்கும் யூஎஸ்பி இருக்கும் ஜிஐடி இருக்கும் அப்புறம் என்ன கிங் ஃபிஷ்ஷர் இருக்கும் மினி யூசி இருக்கும் டபுள் பேரெல் இருக்கும் உட் பேக்கர் இருக்கும் எம்பி ஃபாட்டி எம்பி ஃபாட்டி பி நையன்ட்டி எம்பி ஃபைவ் உட் பக்கர் டபுள் பேரெல் அப்புறமேட்க்கா க்ளோவ் வால் இருக்கும் மெரிக்கிட் இருக்கும் காளானிருக்கும் ஸ்மோக் பாம் இருக்கும் இதை எடுத்துன்னு எ எனிமீஸ் பக்கத்தில் அதேமாதிரி கன்ஸ் எடுத்துகிட்டு எதிருல வருவானுங்க வந்துட்டு நம்ம கன் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த லான்ச் அவனுங்க ஹெட்டில் வைக்கணும் ஹெட்டில் வெச்சு அடிக்கணும் அடித்தா சுடணும் அந்த ஃபயர் பட்டனிருக்கும் அதை அமுக்கணும் ஃபயரை அமுக்கி அவனை அவனுங்களை சாகடிச்சா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சி வின்னிங் அதேமாரி ரவுண்டு நாலு ரவுண்டு கொடுப்பாங்க நாலாவது ரவுண்டு போயா மேட்ச் நம்ம ஒரு மேட்ச்சி தோற்றுட்டாலும் அவங்களுக்கு ஒரு மேட்ச் போய்விடும் அதேமாரி தோற்றுட்டா வந்து ஏழு ரவுண்டு மொத்தம் ஏழு ரவுண்ட்டில் யார் எவ்வளோ ஜெயிக்கிறாங்களோ வரும் த்ரீ த்ரீ வந்தால் நம்மளுக்கு ஏற்ற கன்னு எல்லா கன்னும் எடுத்துக்கலாம் ஸோ அதேமாதிரி அதுலேயே ரூம் மேட்ச்சும் விளாடலாம் சாதா மேட்ச்சும் விளாடலாம் லேன் னெஃப்பில் வந்து ஒன் விஸ்ஸஸ் ஒன் இல்லைன்னா டூ விஸ்ஸஸ் டூ அதுக்கு மேலேயும் விளாட முடியாது ரேங்க்கெடு வந்து ஸ்குவாடாகதான் விளாடணும் அதேமாரி பிஆர் பிஆர் வந்து மேலே ஒரு இது ஒரு மேப் கொடுத்துருவாங்க மேப்பில் மேலே ஏரோஃப்ளேன் போகும் ஏரோஃப்ளேனில் இருந்து கீழே குதிக்கணும் கீழே குதித்து பார்த்தா அவங்க இது தருவாங்க பேராஷூட்டு பேராஷூட்டு ஆன் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டன்னா நம்மளுக்கு ஏற்ற கன்னெல்லாம் அங்கே கீழே அங்கே அங்கே ஒரு ரூமில் வீடு மாரியே இருக்கும் அங்கங்கே வி க்ளாக் டவர் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி அப்படி இருக்கும் நம்ம போய்விட்டு அங்கே போய்விட்டு கன்னெல்லாம் பொறிக்கணும் நம்மளுக்கு ஏற்ற கன்னை பொறிக்கிட்டு எனிமீஸ் இறங்குன அப்புறம் கன்னை எல்லாத்தையும் பொறிக்கின்னு மெடிக்கேட்டெல்லாம் எடுத்துக்கின்னு அப்புறம் எனிமீ எங்கே இருக்கிறானுங்களோ சொல்லிட்டு அங்கே மே எனிமீயாண்ட்ட போய்விட்டு எனிமீயை சுடணும் எனிமீயை சாகடிச்சா மொத்தம் இதில் ஐம்பது பேர் பிஆர் பிஆர் ரேங்க்கெடில் ஐம்பது பேர் சிஎஸ் ரேங்க்கெடில் வந்து நம்ம டீமில் நாலு பேர் அவங்க டீமில் நாலு பேர் எட்டு பேர் லேன் னெஃப்பில் நம்ம ஒருத்தர் அவங்க ஒருத்தர் எல்லாம் நம்ம ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் கூட விளாட்லாம் க்ராஃப் லேண்ட்டிருன்னு ஒரு மேப்பில் ஒன் விஸ்ஸஸ் ஒன்னு எவ்வளோ நாங்கள் இதேமாரி எங்கள் ஊருக்கும் மற்ற ஊர்க்கூட இது எப்படி மேட்ச் வெச்சுன்னு யார் ஜெயிக்கிறாங்களோ பெட் மேட்ச்சில் வைப்போம் இல்லைன்னா டாப் அப் பண்ணணும் இப்போ ஆஃப்பர் ஆஃப்பர் அவங்களே கொடுப்பாங்க முப்பது ரூபா ஆஃப்பரு முந்நூறு டைமென்டு அஞ்சு கன் பாக்ஸ்ஸு அப்படின் கொடுப்பாங்க நம்ம அதை டாப் அப் பண்ணிக்கின்னு இப்ளே ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் வந்து காசு அமுச்சு டாப் அப் பண்ணிணாலும் பண்ணலாம் இல்லை ஃபோன்பேயில் பண்ணிணாலும் டாப் அப் பண்ணலாம் ஏன்னால் முந்நூறு டைமென்ட் அதை வெச்சு எம்மோட்டு எம்மோட் வாங்கலாம் காருக்கு ஸ்கின்னு கன்னுக்கு ஸ்கின்னு க்ளோவ் வாலுக்கு ஸ்கின்னு பாமுக்கு ஸ்கின்னு கன்னுக்கு ஸ்கின்னு அப்படி எல்லாமே வாங்கலாம் அப்படியே டாப் அப் பண்ணி அந்த ஐடி அறுபத்தி மூணு அது லெவல் அதிகமாக இருக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அப்படில்லாம் போச்சுன்னா எவனும் ஐடி கட்டலைன்னா விற்றிட்ல்லாம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கி ஆறாயிரம் ரூபாய்க்கி

அப்புறம் இந்த ஃபேஸ் புக்கு புதுசாக லாகின் பண்ணி திரும்ப கேம்ஸு இறக்கி விளையாடலாம் இந்த ஃப் இந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்துன்னா இது ஊரில் எல்லாேருமே விளாடுவானுங்க எல்லாேரும் எங்கேன்னா கிடச்சிச்சின்னா போட்டி போட்டின்னு அங்கே உட்காந்துன்னு எல்லாேரும் விளாடுவானுங்க விளாடி ச இதுக்கு கோசமே சண்டை வரும் டாப் அப் பண்ணணும் நிறைய காசு காசெல்லாம் நிறைய வேஸ்ட்டு பண்ணுவானுங்க பயங்கரமாக காசெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுவானுங்க அப்பா காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணால் வீட்டில் பயங்கரமாக திட்டுவாங்க இந்த ஃப்ரீ ஃபயரு நல்லாயிருக்கும் இப்போ எனிமீ யாருன்னால் சுட வந்தாங்கன்னால் கூட க்ளோவ் வால் போடலாம் க்ளோவ் வால் போட்டால் அவனுங்கள் சுடுறத்து நம்ம மேலே படாது அந்த க்ளோவ் வாலை த தாண்டி வெட் வெளியே வந்துட்டன்னா அப்போ சுடலாம் அப்பவும் க்ளோவ் வால் போடலாம் ஒரு மேட்ச்சுக்கு மூணு க்ளோவ் வால் கொடுப்பாங்க மூணு இல்லைன்னா அஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் அஞ்சுக்கி மேலே எடுக்க முடியாது மூணுக்கு மேலேயும் எடுக்க முடியாது அப்புறம் பாம்மு பாம்மு வந்து பாம்மு சும்மா போட்டாவே அவனுங்க பக்கத்தில் போனால் க்ளோவ் வால் அவனுங்க க்ளோவ் வாலு சுற்றி க்ளோவ் வால் போட்டாலும் நம்ம கரெக்டாக உள்ளே போட்டாலும் அவனுங்க செத்துடுவானுங்க எப்படின்னா க்ளோவ் வாலில் உள்ளே போட்டால் அப்புறமா ஸ்மோக் பாம் இப்போ நம் நம்ம க்ளோவ் வாலு வைச்சதுல இல்லை பாம் வெச்சுர்ல கன்னு வெச்சிடலன்னா அந்த ஸ்மோக் பாம் போட்டன்னால் புகை மூட்டமாக ஆகிடும் அப்புறம் நம்ம எனிமீயை அங்கேயிருந்து தப்பித்து வேறு எங்கேன்னா போயிடலாம்